எங்கள் வீட்டுக்கு வந்து ப்ராடெக்ட் வந்து நாங்கள் வந்து ஆன்லைனில் ஆட்ரு பண்ணுவோம் அது ஆன்லைனில் ஆட்ரு பண்றது வந்து எங்களுக்கு சுத்தமாகபிடிக்காது எனக்கு பிடிக்காது வீட்டில் வந்து அவங்க ஆட்ரு பண்ணி இப்படிதான் எல்லாமே வீட்டில் இருந்தே ஆன்லைனிலிருந்தே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது ஒன்று கூட தரம் இல்லாமல் சரியில்லாமல் பூராக அழுகின மாதிரி இந்த மாதிரி கெட்டுப்போனதாகவே வந்து சேரும் ஒரு சில ப்ராடெக்ட் வந்து அதில் வந்து நிறைய வந்து மக்கி போயிடும் வீட்டில் அதுவே அட்ஜெஸ் பண்ணி கழுவி சமைப்பாங்க அது வந்து சுத்தமாக நல்லாயிருக்காது நாங்கள் வந்து வீட்டில் எப்பயுமே வந்து சண்டை போடுவோம் இந்தமாதிரிலான் ஆன்லைன்லலாம் ஆட்ரு பண்ணி வாங்காதே எது ஒன்றுமே நேச்சுரலாக போயி வாங்கு நேச்சுரலாக பார்த்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ப்ராடெக்ட்டு வந்து நம்ம நம்ம கையில் எடுத்து பார்த்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து போயி ஆன்லைனில் ஆட்ரு பண்ணி வாங்கி இந்தமாதிரியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னால் யாரு பணம் பே பண்றது இப்படியெல்லாம் வந்து நிறைய இன்ஃபாம் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் வந்து ஆட்ரு பண்றது வந்து நல்லதில்லை நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடெக்ட் வாங்கினா நம்ம போயி நேரில்தான் நம்ம போயி வாங்கணும் அது வந்து வீட்டில் வந்து புரிஞ்சிக்கிறதில்லை யாருமே வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வந்து இல்லை இங்கேருந்து போயி நான் மார்க்கெட் போயி வாங்கிட்டு வரதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு நம்ம ஆன்லைனிலே ஆட்ரு பண்ணி வாங்கிடலான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க அது வந்து தரங்கிடையாது இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு மளிகை செலவுக்கு வந்து நான் இவ்வளோதான் மந்த்துக்கு இவ்வளோதான் சொல்லிட்டு நான் வந்து கொடுப்பேன் ஆனால் அவங்க அதைவும் மீறி வந்து அதிகமாக செலவு பண்ணிவிடுவாங்க நான் வந்து ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிதானே கொஞ்சம் கம்மியாக வாங்கி எல்லாம் வாங்க வேண்டிதானே எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்து போடுறது பூராவுமே கெட்டு போயிடுதுன்னு நான் வந்து சொல்லுவேன் அவுஙக வந்து இல்லை இப்போ வந்து ரொம்ப இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபுட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுனால இது வந்து அஜெஸ்மென்ட்டாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நான் வாங்கி போடுறதுனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து நான் இந்த மாதிரிலான் நான் வாங்கி போட்டுக்கிறேன் அதனாலதான் இவ்வளோ செலவாகுது இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துடும் நான் வந்து நானே நானே சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட்டு போயி இது இது வாங்கிக்கோ இது இது வாங்கிக்கோன்னு சொன்னால் அவங்க இல்லை இது இல்லை இது வாங்கிக்கொடு காலிஃபிளவர் வாங்கிக்கொடு தக்காளி வாங்கிக்கொடு வெங்காயம் வாங்கிக்கொடு எல்லாம் அரைக் கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரிலான் வாங்கிக்கொடு அப்படின் சொல்லிட்டு வந்து கேட்பாங்க நான் வந்து மினிமம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் கால் கிலோ இது வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு வரும் ரெண்டு நாளைக்கு வந்து யூஸ் பண்றமாதிரி நான் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா வாங்கி எல்லாத்தயும் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க கீழே கொட்டுவாங்க அப்போ வந்து நம்ம மாதம் பூராக நம்ம சம்பாரித்தும் ஒரு பிரோஜனம் இல்லாத போயிடும் நம்ம வந்து கீழே கொட்டுறதுக்கா நம்ம வந்து சம்பாதிக்க போகிறோம் அது வந்து இப்போது நம்ம வந்து எது வேணுமோ நம்ம பார்த்து கரெட்டாக பார்த்து வாங்கிக்கணும் அதே மாதிரி தான் ஆன்லைனில் வாங்குவது ஆன்லைனில் வந்து ப்ராடெக்ட்டு வந்து நம்ம பார்த்து தரமாக வாங்கி தரமாக யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கணும்